நாங்கள் படிக்கிறப்போ பத்திரிக்கைத் துறை தொடர்பாக ஒரு போட்டிக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து ஒரு கருப்பொருள் வைச்சு ஃபோட்டோ எடுத்தோம் அந்த ஃபோட்டோ என்னென்னு நான் சொல்கிறேன் அதுக்கான கதை என்ன நாங்கள் அப்போ நாங்கள் சொன்னோங்றதையும் சொல்கிறோம் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ரெண்டு வீடு இருக்கும் அதுக்கு எதுத்தாப்புல ஒரு டீக்கடை இருக்கும் அந்த டீக்கடைக்கு உள்ளே நிறைய ஆளுங்கள் இருப்பாங்க அதில் ஒரு நாய் இருக்கும் அதில் ஒருத்தர் பெரிய முதலாளியா இருப்பார் இங்கே டீக்கடைக்கு வெளியே ஒருத்தர் கையில் சிரட்டை வச்சுட்டு நிற்பாரு டீ கேக் டீ வேணும்னு சொல்லி அவர்கள் கிட்டே கையேந்தி நிற்பாரு அவர் துண்டு கூட எடுத்து அவரோடய கை இடுக்கில் தான் வச்சுருப்பாரு அப்படி தான் அந்த ஃபோட்டோ வந்து இருக்கும் அவரைப் பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஒல்லியாக ரொம்ப விவசாய வேலை செஞ்சு அவர் உடம்பே ஒரு மாதிரி இறுகின மாதிரி ஒரு தோற்றமுள்ள ஒரு ஆளாக தான் வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து காட்டியிருப்பாங்க இதுக்கு என்ன சொல்ல வாராங்கன்னால் இந்த சமூகம் வந்து இன்னும் எப்படி இருக்குது மக்களுக்கு வந்து இன்னும் அந்த நீ மேலே கீழே அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருக்குது அப்படின்றது காட்டுறத படம் தான் இந்தப் படம் ஒரு மேல் ஜாதியில் இருக் இருக்கிறவரு அவர் வளர்க்குற ஒரு செல்லப் பிராணியைக்கூட அவரால் அந்த டீக்கடக்குள்ளே கூப்பிட்டுப் போக முடியுது அவரால் உக்காந்து அங்கே இருக்க எல்லாேருகிட்டையும் சகஜமாக பேச முடியுது எல்லாமே பண்ண முடியுது அந்த நாயும் அந்தக் கடைக்குள்ள அங்கிட்டும் இங்கிட்டுன்னு எல்லாமே ஓடுற மாதிரியும் துள்ளுற மாதிரியும் இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற ஒரு மனுஷனுக்கு ஒரு டீக்கூடை உள்ளே உட்காந்து போய் குடிக்க முடியாது ஏன்னால் அவர் ரொம்ப கீழ் ஜாதியிலிருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து இருக்கும் அந்த ஃபோட்டோவில் முக்கியமாக இரட்டைக் குவளை முறை அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருந்துச்சு அது இன்னும் இருக்குது இன்னும் ஒரு சில கிராமங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த டீக்கடைக்சு முன்னாடி பக்கத்துலேயே ரெண்டு டம்ளர் வந்து வெச்சுருப்பாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்தால் இந்த டம்ளரில் குடிக்கணும் மேல் ஜாதியில் உள்ளவர்களுக்கு வந்து அவங்களுக்குத் தனியாக ஒரு டம்ளர் இருக்குது அப்படின்னு சொல்லி வெச்சுருப்பாங்க நிறையா அரசாங்கம் எவ்வளோ அரசாங்கம் மாறினாலும் இதுக்கு எவ்வளோ தடவை இரட்டைக் குவளை முறை ஒழிப்புன்னு அதுக்கு ஒரு சட்டமே கொண்டு வந்தாலும் இன்னும் பல இடத்துல இரட்டைக் குவளை முறை வந்து இருக்க தான் செய்யுது